எனக்கு ஏதாவது மனஅழுத்தம் மாரி ஏதாவது இருந்துச்சு மைண்ட் அப்செட்டா இருக்குது அப்படிங்குற பட்சத்தில் நான் கிரௌண்ட்டு போய் விளாட ஆரமிச்சிடுவேன் ஏன்னால் நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்து நம்ம விள்ளாட ஆரமிச்சிடுவோம் ஏன்னால் நம்ம வந்து வேறு எதையும் யோசிச்சிகிட்டு நம்ம விளாண்டா நம்மளால் விளையாட்டில் வந்து கவனம் செலுத்த முடியாது அப்படிங்குறப்ப இப்போ நம்ம ஒரு கபடியே எடுத்துக்கிட்டோம்னா கபடி விளையாடுறேன்னா இப்போ நான் போய்ட்டு என் மனசில் எதாவது நினச்சிக்கிட்டு மைண்டில் எதாவது ஓடிக்கிட்டே நான் போய் விளாண்டன்னா என்னை ஈஸியாக அவுட் பண்ணிவிடுவாங்க அப்படிலாம் இல்லாமல் நான் வந்து என் மைண்டில் எதுவும் இல்லாமல் ப்ரியாக போய் விளாண்டன்னா மட்டுந்தான் என்னால் போய் ஜெயிக்க முடியும் அப்படிங்குறப்ப நம்ம விளாடுறப்ப எல்லாத்தையும் மறந்து நம்மளோடய நோக்கம் ஃபுல்லாக விளாட்டுலையே இருக்கும் அதனால் நமக்கு மன அழுத்தம் எதுவுமே வராது அப்படின்னு சைன்டிஸ்ட்டே சொல்லியிருக்காங்க விளையாட்டுன்னால் எதுவும் மைண்டில் எதுவும் இருக்காது மைண்ட்டு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் அதுவே விளையாண்டு ஜெயிச்சு எங்கள் அம்மா அப்பாவுக்கு பெருமை சேர்க்கும்போது இல்லை நான் ஒரு கப்பு மெடலு இப்போ அந்த மெடலெல்லாம் வச்சு நான் வந்து ஒரு காலேஜி போகும்போது எனக்கு அதனால யூஸ்புலாகி எனக்கு ஸ்காலர்ஷிப் கெடச்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நான் உள்ளே போயிட்டன்னா ஃபீஸ் கம்மியாகும் அதில் எனக்கு நம்ம விளையாட்டு இதில் கைக்கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு எனக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை தரும் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை தரும்